தொழில் செய்வோருக்கு இந்தியாவில் வந்து பல முன்னேற்றங்கள அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குது இப்போது ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அரசாங்கத்து மூலிமா அந்த நீ என்ன எஜுகேஷன் நம்ம பண்ணி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தத லோன் ஸ்பெஷலிஸ்கிட்ட அரசாங்கம் உதவி செய்கிறது அந்த அந்த இதுவில் அந்த அடிப்படையில் நம்ம அதை பயன்படுத்திக் கொண்டு நம்ம செய்கின்ற அந்த மேனுஃபேக்சரிங் பொருளை வேற விதமான கடைகளுக்கு அனுப்பி அது வரு வருகின்ற வருமானத்தை ஈட்ட நமக்கு உறுதுணையாக அரசாங்கம் இருக்கிறது